எனக்குப் பிடித்த புத்தகம் என்று சொன்னால் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனின் ஆசிரியர் கல்கி எழுதிருந்தார் அந்த கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் நாவலில் இப்போது வரலாற்று நாவலாக இருந்தாலும் அந்த நாவலை படிக்கும்பொழுது அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு இனிமையான ஒரு நூலாக இருக்கிறது அந்த நூலில் ஆழ்வார்க்கடியன் வந்தியத்தேவன் போன்ற பல கதாப்பாத்திரங்கள் வைத்து பார்க்கும்போது அது வரலாற்று நாவலாக இருந்தாலும் ஒரு கற்பனை நாவலாக இருந்தாலும் அதை வந்து படிக்கும்பொழுது ஒரு விறுவிறுப்பும் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கக்கூடிய செயல் முறையும் படிக்கிறதற்கு தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கவேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலையிக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நாவலை வந்து கல்கி அவ ஆசிரியர் அவர்கள் மிக அருமையாக கொண்டு சென்று இருக்கிறார் இந்த க கல்கியினுடைய நாவலை அதை படிக்கும்பொழுது அதில் இடம்பெற்றுக்க கூடிய கதாப்பாத்திரங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை வந்து மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முயற்சியாகத் தெரிகிறது ஏனென்றால் காலத்திற்கு ஏற்பவும் இடத்திற்கு தகுந்தாற் போலவும் தன்னை வந்து ச சமூக புத்தியினை கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை மிக அருமையாக அந்த நாவலில் என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வந்து முயற்சி செய்யும்போது அதிலே வந்து அந்த இடத்திற்கு செல்லும்போது நம்ம ஒரு கனவோடு செல்லுவோம் அப்படி அங்கு செல்லும்போது அதற்கு ஒரு முற்றுக்கட்டை தோன்றும் அப்படி தோன்றும் போது அந்த இடத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய செயலை மாற்றி அதில் அந்த செயலை செய்து நம்ம வெற்றிப் பெற வேண்டும் என்பதை எடுத்துக் கூறக்கொ எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கதாப்பாத்திரங்களிலும் இடம் பெற்றிருக்கின்றன அந்தமாதிரி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு புதிய ஒரு வரலாற்று நாவலாக அந்த நாவலை வந்து கல்கி ஆசிரியர் அவர்கள் படைத்திருப்பார் அப்படிப்பட்ட அந்த நாவலை படிக்கும்பொழுது நமக்கும் ஒரு முழுமூச்சாக தொடர்ந்து படிக்க வேண்டும் அந்த ஐந்து பாகங்களில் இடம் பெற்றிருந்தாலும் அதில் பல விஷயங்களை படித்து தெரிந்துக்கொள்ள முடியும் அதில் வந்து பார்க்கும் போது நமக்கு மிகவும் ஒரு உன்னதனமான ஒரு முயற்சியாக நம்ம வந்து எடுத்துக்கொள்வதற்கு நிறையா செய்திகளும் வரலாற்று ப செய்திகளையும் அறிந்துக்கொள்ள முடிகிறது அந்த வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்வதனால் நம்மளுடைய தமிழர்களினுடைய பெருமைகளையும் அந்த அ அரசு செய்த முயற்சிகளையும் நம்மளால் அறிந்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நாவலாக அந்த நாவல் வந்து இடம் பெற்றுருக்கிறது அந்த நாவலை படிக்கும்பொழுது எடுத்தோம் என்றால் அது ஐந்து பாகங்கள் என்று இருந்தாலும் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் தொடர்ந்து படித்து முடித்து விடவேண்டும் அப்படிங்கிற ஒரு விறு விறுவிறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாவலாக அந்த நாவல் இருக்கிறது அதை படிக்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தெரிகிறது இதிலிருந்து நம்மளால் க காலத்திற்கேற்ப இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்ம புத்தியை வந்து மாற்றிக்கொண்டு செயல்பட்டு வெற்றிப் பெற வேண்டும் என்ற செய்தியை நம்மளால் அறிந்துக்கொள்ள முடிகிறது